எங்கள் சேலம் மாவட்டத்தில் நிறையா இன மக்கள் வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆனால் நிறையா இன மக்கள் வந்து வாழ்ந்தாலுமே எல்லாருமே வந்து இணைந்துதான் வந்து வாழ் வாழ்ந்துகிட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்தீனா எங்கள் பகுதி சுற்றியிருக்குற பகுதியில் வந்து பார்த்தீனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர் முஸ்லீம்கள் எல்லாமே வந்து சேர்ந்துதான் வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீனா நிறையா அந்த இன மக்கள் மட்டும் இல்லாமல் வேறு சில இன மக்களுமே வந்து அங்கே இலுந் இருந்துகிட்டுதான் இருக்காங்க இந்த பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எங்கள் பகுதியில அதிகம் இருக்கிறாங்க அவங்கள நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறைக்கும் அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறைக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வித்தியாசமும் இருக்குது உணவு முறையுமே வந்து பார்த்தீனா நிறையா வித்தியாசமும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு குழு குழுவாக வந்து வாழ்கிறப்ப அவங்களோட பாரம்பரியம் அதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியசமாக இருக்குது நாம் போய் அவங்கள அவங்க முறையை பார்க்குறதும் அவங்க வந்து நம்ம முறையை பார்க்குறதுமே வந்து பார்த்தீனா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் தெரியாத விஷயத்த வந்து பார்த்தீனா தெரிஞ்சிருக்கமாரி இருக்கும் இப்போ சேலம் மாவட்டம்னு சொல்லி பார்க்குறப்ப நிறையா மாவட்டத்தில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீனா இங்கே வரது இல்லை இங்கே இருக்கிற ம மாவட்டத்தில இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும் அப்படி போகிறது மூலயமா அந்த கலாச்சாரமும் வந்து பார்த்தீனா நம்ம அதிகமாக வந்து பார்த்தீனா பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கிது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இஸ்லாமிய மக்கள்லாம் இருக்காங்க இப்போ நம்ம பண்டிகை ஒரு மாதிரி இருக்கும் இஸ்லாமியர் மக்களோடய பண்டிகை வந்து வேற மாதிரி இருக்கும் புதுசாக பசங்களுக்கு வந்து பார்த்தீனா என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு புதுசாக வந்து இருக்கும் ஒரு தெரியாத வந்து கலாச்சாரத்தை வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு சந்தர்ப்பமும் வந்து கிடைக்கும் இப்போ நாம் ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னா நம்மளோட முறை வந்து வேற மாதிரி இருக்கும் இதுவே இஸ்லாமியர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட முறை வந்து வேற மாதிரி இருக்கும் ஃபுல்லாவே அவங்களோட நாம் பண்ணுறதுக்கு அப்டியே ஆப்போசிட்டாக இருக்கும் அது நாம் வந்து தெரிஞ்சிக்கலாம் இல்லை அவங்க வந்து பார்த்தீனா நம்ம முறையை வந்து பார்த்து அதை தெரிஞ்சிக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்தீனா ஒரு புதிய ஒரு அனுபவமாக வந்து இருக்கும்